ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இது போன்ற இணையதளத்தெல்லாம் பார்த்துக்கிட் வய்ங்க இளைஞர்களும் நிறையா ஆர்வம் காட்டி அந்த நடிப்புத்திறன் வால் விளையாட்டி அந்த விளையாட்டுகள் அந்த ஃபுட் ரிவ்யூரகர் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க கத்துக்கிறதும் இல்லாமல் அவங்க ப்ரொஃபஷ்னலும் ஆகி அவங்க அந்த வேலையை அவங்க கன்டினியூ பண்ணி அது ஒரு வேலையாகவே அவங்க செஞ்சிகிட்டு வராங்க அது மாதிரி புது புது திட்டங்கள் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டேரெரெக்டரஸ் இந்த மீம்ஸ் கிரியேடர்ஸ் மட்டும் ஷார்ட் ஃப்லிம் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வர வர பார்த்திங்கன்னா இது இந்த இது வளந்து வர ஜென்ரேஷன்ல அதிகமாகிட்டே போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்வம் காட்டி நல்லா கற்றுக்கிட்டு அதிலையே ஒரு ப்ரொஃபஷ்னலாக பெரும்பாலான மக்கள் வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் ஈடுபட்டு போகிறாங்க அதனால் இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கில்லிங்கு ரம்மி கல்ச்சர் இந்த கேம்ஸ் இந்த மாதிரி அடிக்டிங்னெஸ் இதுக்கு அந்த மாதிரி ஆர்வமான விளையாட்டுகளுக்கு அவங்க ஆர்வம் காட்டி அதிகமாக உள்ள போய்க்கிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மக்கள் கூட இப்போ அதிகமாக கான்வர்சேஷன் பண்ணிக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கால்வாசி இந்த எட் யூடியூப்ஸ் கன்சிடர் பார்த்துட்டு அதில் மட்டும் தான் அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்க தவிர மற்ற மாதிரி எந்த இதுக்குமே அவங்க உள்ள ஈடுபடுறதே இல்லை